ஆக்சுவலி வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் அப்படின் பார்த்திங்கனா நிறையா இருக்குது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து பிலிப்ஸ்ல வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸோ அது வந்து பார்த்திங்கனா ஆஃப்பர்ல தான் ஆர்டர் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கனா டூ தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு பட் நான் அந்த ஆஃபர் கோடு யூஸ் பண்ணதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு தெளசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிக்கு தான் வந்துச்சு நான் கூட யோசிச்சேன் சப்போஸ் இந்த ரேட்டுக்கு கம்மி பண்ணுறம்மே சப்போஸ் வேற பிலிப்ஸ் பிராண்ட் கிண்டு நமக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கனா நம்ம வந்து நினைச்சத வாங்க முடியாதே அப்டின்னு யோசித்தேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா அதே பிராண்டில் அதே குவாலிட்டியில் நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு டெலிவரி அட்ரெஸும் பார்த்திங்கனா அவங்க வந்து சரியா வந்து அதாவது நான் பின் பண்ண டெலிவரி அட்ரெஸுக்கும் அவங்க கொடுத்த டெலிவரி அட்ரெஸும் வேறல்லாம் இல்லை சில டைம் வந்து பார்த்திங்கனா வேற வேற மாற்றி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவரி சார்ஜஸும் வாங்கலை ஏன்னா இந்த ஆஃபர்னால டெலிவரி சார்ஜஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஓரளவுக்கு பிலிப்ஸை பற்றி நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க பட் நான் இருந்தாலும் நம்பி ஆர்டர் போட்டேன் ஏன்னா என் வீட்டில ஆல்ரெடி பார்த்திங்கனா நிறையா பிலிப்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை தான் நம்பின மாதிரியே பிலிப்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பராக ஆர்டர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கனா அவங்களும் வந்து என்னோடய ப்ராடக்ட்டு வந்து நல்லா டெலிவரி பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ளூடூத் எல்லாம் டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து கால் அட்டென்ட் பண்ணுறப்பவே அதுவும் ஆப்ஷனும் காட்டுது ஸ்பீக்கராக இல்லை வந்து ப்ளூடூத்தாக இல்லைனா நார்மல் வாய்ஸ் கால்லானு கேட்குது ஸோ நம்ம வந்து நார்மலாக ஜென்ட்ரல்லாக ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணோம்னா அது வந்து எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நார்மல் ஸ்பீக்கர்ல போடுவோம் பட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்திங்கனா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிலிப்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணோம்னா எக்கோவே அடிக்கிறது இல்லை நம்ம ஃபோன் பேசணும்னால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ப்ளுடூத் ஸ்பீக்கர் போட்டே கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்னர்ல நம்ம கொண்டு போய் அந்த ஸ்பீக்கரை வச்சிட்டோம்னால் ஈஸியாகவே பார்த்திங்கனா அது வந்து அந்த ஓவர் ஆல் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரிக்கு வந்து சவுண்ட் நல்லாவே கொடுக்குது மற்ற ஸ்பீக்கர் எனக்கு எப்படின்னு தெரியலை பட் நான் பிலிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது